கல்வி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ம பிள்ளைங்க எல்லாமே சமச்சீர் கல்வி படிக்கிறாங்க சமச்சீர் கல்வி படிக்கிற அவங்க ஒரு மருத்துவப் படிப்பு படிப்பதற்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிட்டறதில்ல காரணம் அப்படின்னா சிபிஎஸ்இ அப்படி பாடத்திட்டங்களாக படிக்கிற பிள்ளைங்க வந்து என் யுபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி எக்ஸாம்லால் எழுதறாங்க நம்ம பிள்ளைங்க படிக்கும்போதே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஆங்கிலம் வந்து முறையானதாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னால் ஆங்கிலம் வந்து ஒரு தமிழ் படிக்கிறாங்க தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்க தமிழ் படிக்கிறாங்க மேக்ஸ் மத்ததெல்லாம் படிக்கிறாங்க இவங்க ஆங்கிலத்தில் படிக்கிறதுனால் ஆங்கிலத்தில் இவங்க படிச்சிட்டுருக்காங்க இங்கே படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழும் ஆங்கிலமும் தமிழ் மீடியம் பிள்ளைங்க கலந்து படிக்கிறாங்க ஆனால் சிபிஎஸ்இ படிக்கிற பிள்ளைங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தான் ஃபஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கறாங்க அப்படி இருக்கும் போது இவங்க வந்து தேர்வு எழுதும்போது மத்திய தேர்வுலாம் எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சிபிஎஸ்இ படிக்கிறவங்க வந்து ஈஸியாக அவங்கள் அந்த கொஷ்ஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அவர்களுக்கு வந்து ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் தான் அதனால் அவர்களுக்கு ஹிந்தி தேவையில்லை இங்கிலீஷில் அவங்க சின்ன பிள்ளையிலருந்தே படிக்கிறதுனால் இங்கிலீஷை வந்து அவங்க ஈஸியாக கொஷின்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்னு அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்க ஆனால் தமிழ் வழி கல்வியில் படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால் வந்து இங்கிலீஷை ஃப்ளுயன்ட்லியா புரிஞ்சிக்கிட்டு கொஷ்ஷினை வந்து ஆன்சர் பண்ண முடியல காரணம் என்னென்னா தமிழில் வந்து கேள்வி பதில் இல்லாத ஒரு காரணம் தான் தமிழில் வந்து கொஷ்ஷின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே தமிழ் சமச்சீர் கல்வி படிக்கிற பிள்ளைங்க ஈஸியாக படிப்பாங்க காரணம் இங்கே எங்ககிட்ட இருக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாகூட அவங்க தமிழ் மொழி முறையில் வந்து இங்கே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் அவங்க என்ன படிக்கிறாங்க தமிழில் கேள்வி பதில் இருக்கு தமிழில் ஆன்சர் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஆஃப்ஷனல் அந்த இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்ட்டாக படிக்கிறதுனால் இங்கிலீஷில் இருக்கிறத அவங்க அந்தக்கு ஒரு சப்ஜெக்ட்டாக மட்டும் படித்தா போதும் இப்போ ஆங்கிலத்தில் படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கொஷ்ஷுனும் தமிழை தவிர்த்து மற்ற எல்லாமே ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஆங்கிலத்தில் கொஷ்ஷின் பேப்பர் பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கு ஏன்னா அவங்க சின்னப் பிள்ளையிலருந்தே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால் இங்கிலீஷ் கேள்வி எப்படி இருக்குனு புரியுது ஆனால் தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படி கிடையாது எல்லா கேள்வி பதிலும் தமிழில் இருக்கு அதனால் இவங்களால் வந்து மத்திய அரசு எழுதக்கூடிய எந்த ஒரு ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும் ஐஎஃப்எஸ் ஐஏஎஸ் யுபிஎஸ்சி எக்ஸாம் எதுவுமே வந்து தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களால வந்து பண்ண முடியும் அதிலயும் நம்ம பிள்ளைங்க தமிழ் மீடியம் ப படிக்கிற பிள்ளைங்க கஷ்டப்பட்டு எப்படியோ படிச்சி பாஸ் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு வந்து எது பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வழியில் எல்லா கேள்வி பதிலுமே இருந்தால் எங்கள் தமிழ் வழியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்ல நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன்